எங்கள் கிராமத்தோட உள்ளூர் தெய்வன்னு பார்த்திங்கன்னா காளியம்மன் தாங்க காளியம்மன் தான் அதுதான் வந்து எங்கள் எங்கள் ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாகவே கும்பிடுவாங்க எதற்கெடுத்தாலும் எல்லாருமே வந்து காளியம்மா காளியம்மா அப்படிதான் சொல்லுவாங்க வந்து அதுக்கு வந்து வந்து நாங்கள் வந்து மூண் நாள் வந்து திருவிழா கொண்டாடுவோம் எப்படினா முதநாள் வந்து விளக்கு பூஜையில ஆரமிச்சு அடுத்த நாள் வந்து அபிஷேக ஆராதனை பண்ணி கடைசிநாள் வந்து கரகம் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் வந்து பால் குடம் எடுத்து கஞ்சிக்காச்சு வர்த்தல் நடத்தி அப்புறோ சாயங்காலம் வந்து மாவிளக்கெல்லாம் பண்ணி நைட்டு போல் வந்து அம்மன் வீதியுலா காட்சி முடிச் நடத்தி முடிச்சிவிடுவாங்க இதுதாங்க இந்த இந்த இந்த ப்ரொசிஜர்லாம் நடக்கும் எல்லாருமே வந்து அந்த அந்த த்ரீடேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பவே சுத்த பத்தமாக ரொம்பவே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எங்கேயும் வெளிலலான் காப்பல்லாம் கட்டிவிடுவாங்களா அதனால் வெளியிலருந்துலான் யாரும் உள்ளே வரமாட்டாங்க உள்ற இங்கே உள்ளவங்களும் வெளியில எங்கேயும் போகமாட்டாங்க அதனால் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ரொம்பவே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மூண் நாள் வந்து அப்படியே ஊரே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக ரொம்ப ரொம்பவே சந்தோசமாக இருக்கும் அம்மன் அம்மனுங்கிற ஆசை வந்து பால் குடம்லான் நிறையா பேர் எடுப்பாங்க பால் குடம் நிறையா பேர் எடுப்பாங்க அது எடுக்குறப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மன திருப்தியாக இருக்கும் நிறையா பேர் வேண்டுதல் வச்சிவிட்டு பால் குடம் எடுப்பாங்க அப்புறம் மாவிளக்குலாம் போடுவாங்க அந்தமாதிரிலாம் நடக்கிறது வந்து நடக்கும் இந்தமாதிரி எல்லாம் வந்து வழிபாடு இது பண்ணுவாங்க அப்புறோம் விளக்கு பூஜையில வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க விளக்கு பூஜை பண்ணுறது முத நாள் ஃபர்ஸ்ட்டு ஃபங்ஷன்னே விளக்கு பூஜைதான் நடக்குமா அதனால் அது பார்த்திங்கன்னா கிட்ட தட்ட ஒரு ரெண்டும் நேரத்துக்கும் மேலே விளக்கு பூஜை நடைபெறும் அது வந்து ஒரு ஆயிரத்தெட்டு மந்திரம் ஒன்று சொல்லுவாங்க அது எல்லாருமே சொல்லி அந்த விளக்கு பூஜை பண்ணுவாங்க குங்குமம் போட்டு இதுமாதிரி பண்ணுறதுனால வந்து இந்தமாதிரிலாம் வந்து எங்கள் ஊரோட மக்களோட வழிபாட்டுகள் இருக்கு